ம் எஸ் ம மலையேறுகிறவங்க மலை ஏறுகிற இடத்துல வந்துட்டு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையாவே வந்துட்டு குப்பைகள் நிறையவே இருக்குது உண்மையாகவே சுத்தமாகவே இல்லை சொல்லப்போனால் நம்ம எப்படி சுத்தமாக பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம போகிற இடத்துல நான் நானும் நோட் பண்ணியிருக்கேன் நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்துட்டு ரொம்ப நேச்சுரலான ப்ளேஸஸ்ஸாக புல் வயல்வெளி இந்த மாதிரி நல்லா வெறும் உச்சி மரங்கள் செடி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நடப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி நம்ம நடக்கிறதுக்குன்னு சொல்லி பக்கத்தில் கடை போட்டு ரொம்ப அங்கே உள்ள திங்க்ஸெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே குப்பையெல்லாம் அப்படியே போட்டு போட்டு போயிடுறாங்க நிறையா பேர் உண்மையிலே முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த மலைக்கு இப்போ உள்ள மலைக்கும் நிறைய டிஃப்ரெண்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு ரொம்ப குப்பையாக தான் இருக்குது நம்ம தான் பாதுகாக்கணும் அதை வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக பர்ஸ்னலாக நினச்சா தான் முடியும் நம்ம இப்போ நம்ம நினைக்கிறோம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினக்கிறோன்னா எல்லாேருமே அதை தனிபட்ட முறையில் நினைக்கணும் அப்போதான் மலையாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் எல்லா ப்ளேஸுமே நேச்சுரலான ப்ளேஸுமே சுத்தமாக இருக்கும் நம்ம மோஸ்ட்லி திங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றோன்னாலுமே அதை ப்ராப்பராக டஸ்ட்பினில் போடுறது பெட்டர் போடல கீழே போட்டோம் அப்படின்னா சுத்தம் இல்லாமல்தான் இருக்கும் நிறைய ப்ளேஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் சுத்தம் இல்லாமல் தான் இருக்குது நம்ம சுற்றுப்புறத்தை வந்துட்டு நம்ம ந நம்மளே யோசிக்கணும் நம்மளை மாதிரி எல்லாேருமே யோசிக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் ஏதாவது சாப்பிட்டா கவரை கீழே போடக்கூடாது ப்ளாஸ்டிக் திங்க்ஸெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே போடக்கூடாது ப்ராப்பராக டஸ்ட்பினில் போடணுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் யோசித்தா மட்டும்தான் ஃபுல்லாக நீட்டாக சுத்தமாக வச்சுக்கமுடியும் சுற்றுசூழல் வந்துட்டு மா மாசுப்படுறது வந்துட்டு அதுவே நம்மளுக்கு வந்துட்டு பெரிய நோய் தான் அது வந்துட்டு நம்மளுக்கு தான் நோய் தரும் அதுக்கு ஒன்றும் ஆகப்போகிறதில்ல அந்த மாதிரி நேச்சுரல் சம்பந்தமா நம்மளுக்கு ஏதாச்சும் நோய் வந்தாலுமே அதுக்கு எந்த ஒரு மருந்தோ சிகிச்சையோ கிடையாது ஏன்னால் நம்ம தான் அதை அதுக்காக சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளோடய முயற்சினால் மட்டும்தான் அந்த சுற்றுசூழலை வந்துட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கமுடியும் ஸோ நம்ம தான் அதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக டஸ்ட்பினில் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே வரணும் ஏதாச்சும் பண்ணிணோம் தூக்கி போட்டோகிட்ருக்கோம் நம்மனால் பறவைகள் விலங்குகளுக்குமே ரொம்ப பாதிப்பாகுது நம்ம போடுற திங்க்ஸ் அதுகள் சாப்பிட்டாலுமே கூட அதுகளுக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்பாகும் ரொம்ப ஒரு ப்ராப்ளம்ஸெல்லாம் இருக்குது அதுக்கும் உடல் நிலை குறைபாடு இதெல்லாம் ஆகும் ஸோ வந்துட்டு நம்ம தான் சேஃப்பாக பார்த்துக்கணும் மே சுற்றுச்சூழல்னா அந்த மலை சம்பந்தப்பட்ட இடம் மட்டுமே இல்லை எல்லாமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது மரம் மரமெல்லாம் இப்போ வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கே தெரியாமல் அழுகுது உண்மையை சொல்லப்போனால் நம்மளை வெட்டுறாங்க அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுது ஸோ வந்துட்டு நம்ம மரத்தை செடி கொடியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கா காட்டுப் பாதையில் வந்துட்டு நிறைய மரங்கள் வளர்க்குறது தவிர்க்கிறாங்க பட் வளர்க்குறது நல்லது